மறக்க முடியாத தருணம்னு பார்த்திங்கன்னா நான் வண்டிலேருந்து கீழே விழுந்ததுதான் அதுவும் பார்த்திங்கன்னா நான் சின்னப் பிள்ளையில எங்கள் அப்பாகிட்ட கேட்டேன் வண்டி கற்றுக்கணும்னு எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னால் உனக்கு வண்டியெலாம் வந்து ஓட்டத் தெரியாது எட்டு எட்டாவது தான் படித்தேன் அப்போ நா ஆள் சைஸ் சின்னதுதான் எங்கள் பெரிய அண்ணன்கிட்டலாம் போய் கேட்டேன்னால் உனக்கு என்ன வயசாகுது நீ வண்டி எடுக்கிற நீயெலாம் இதெல்லாம் எடுக்கவே கூடாது நீ இந்த வயதுலலாம் இந்த வண்டியெலாம் மா இப்படி இம்மா வேகம்லாம் இது பண்ணவே கூடாது உனக்குலாம் வந்து எட்டாவது தான் படிக்கிறே நீயெலாம் ஏன் இப்பட்லாம் ஓட்டுறே நீயெலாம் வந்து நகத்த கூட முடியாது உன்னாட்டி நீ போய் வண்டி சாய்ஞ்சுருச்சினா கீழே விழுந்துருவ நீ அதெலாம் எடுக்காதப்பா தம்பினு சொல்லி அவங்க அனுப்பி விட்டாங்க சரி அப்படின்ட்டு நான் எங்கள் அப்பாகிட்ட வந்து திரும்பியும் கேட்டேன் மறுநாளும் எங்கள் அப்பா திரும்பி இதே மாதிரிதான் சொன்னாங்க சரி அப்படின்ட்டு விட்டுட்டு கொஞ்சம் நாள் போய்கிட்ருந்தேன் சைக்கிளில் சைக்கிளில் போகும்போது வண்டிக்கு ஈடாக நான் வந்து வேகமாக ஓட்டுவேன் ஓட்ட முடிஞ்ச அளவுக்கு ஓட்டி ரோடில் போவேன் அதுக்கப்புறம் இதே மாரி தான் நானும் பண்ணிக்கிட்ருந்தேன் அதே மாரி ச பசங்களாம் கலாய்ச்சானோ என் செட்டில் எல்லா வண்டி பெரிய வண்டியெலாம் சின்ன வண்டியிய ஓட்ட ஆரம்பித்தான் சரி நம்பளும் ஒரு நாள் இதே மாரி ஓட்டுவோம் அப்படின்னு நெனைச்சிக்கிட்டு ஒரு நாள் போய் எங்கள் அப்பா தூங்கிட்டிருக்கும்போது சட்டைலேருந்து சாவியை எடுத்து எக்ஸலை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக ஓட்டினேன் கொஞ்சம் தூரம் அப்புறம் போய் போயிகிட்டே இருந்தேன் இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிவிட்டேன் நடுவில் ஸ்பீட் ப்ரேக்கர் பார்க்கல ஸ்பீட் ப்ரேக்கர் பார்க்காம என்ன பண்ணிட்டேனா விட்டு ஏற்றி மரத்தில் குத்தி கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்தோன்னே கை கால் எங்கே பார்த்தாலும் சேர்த்தி அடி பொறுமையாக எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன் வண்டியை தள்ளிக்கிட்டே வந்தேன் வண்டி ஸ்டார்ட் ஆவல வண்டியை தள்ளிட்டு வந்து எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன் இதே மாதிரி விழுந்துட்டேன் எங்கள் அப்பா திரும்பி என்னை பக்கத்து வீட்டு வண்டியை வாங்கிட்டு வந்து என்னை வண்டியில உட்கார வச்சு எங்கள் அப்பா திட்டுவாங்கனு தான் பார்த்தேன் வண்டியில உக்கார வச்சு வாப்பா போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம்னு போயிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க கொண்டு போன வேகத்துக்கு ஊசி கீசிலாம் போட்டு ரெண்டு நாள் காலேஜு பக்கம் ஸ்கூல் பக்கமே போகல ஸ்கூல் பக்கம் போகலன்னு என்னாச்சு ஃபோனு ஸ்கூலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏன் உங்கள் பையன் வர்லை திடீர்னு எதுக்கு வர்லை அப்படினு கேட்கறதுக்கு எங்கள் அம்மா சொல்லிடாங்க இதே மாதிரி வண்டியில் போனான் பொறுமையாக போகாம வேகமாக போயிவிட்டு கீழே விழுந்துட்டான் விழுந்த வேகத்துக்கு அவனுக்கு என்னாச்சுன்னா கீழே விழுந்து கை காலெலாம் அடி அதனாலே அவன் கட் வீட்டில் இருக்கான் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லியிருக்காங்கன்னதுக்கு சரி இனிமேல் நீங்கள் வந்து அனுப்பி விடுங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறோம்ன்னாங்க ஸ்கூலுக்கு போனால் ஃபிரெண்டு எல்லாம் கலாய்க்கிறான் வண்டி ஓட்ட தெரியலயா நீ ஏன் வண்டி ஓட்ட போனேன்னு நான் அதுக்கப்புறம் சரி சரினு அப்படியே இருந்தேன் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கே தெரியாது சரின்ட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் டென்த்து முடித்தேன் டென்த்து முடித்தோன்ன திருப்பி பாலிடெக்னிக் சேரலாம்னு பாலிடெக்னிக் போனேன் எங்கூர்லேருந்து மெயின் ரோடு எப்படி இருந்தாலும் ஒரு மூணு மூன்றரை கிலோ மீட்ரு வரும் சைக்கிளில் போகணும் இல்லை லிஃப்ட் அடிச்சு போகணும் சைக்கிளில் போகணுன்னா கடுப்பாக இருக்கும் யாரும் ஃபிரெண்டுனு யாருமே கிடையாது நநான் ஒண்டி ஆளாக தனிமையில போகிற மாரி போகணும் எங்கள் அப்பாகிட்ட என்ன சொன்னேன்னால் இதே மாதிரி எனக்கு ஒரு வண்டி வேணும்ப்பானத்துக்கு எங்கள் அப்பா அதெலாம் முடியாது நீ கொஞ்சம் நாள் போ இல்லைனா ஹாஸ்ட்டலில் தங்கி படின்னாங்க ஹாஸ்ட்டலில் தங்கி படின்னா நம்பளுக்கு அங்கே பட்ஜெட் காசில்லை அப்படினாங்களா சரிப்பா நான் இனிமேல் இங்கே வீட்லேருந்து போறேன்னேன் அப்புறம் லிஃப்ட் அடிச்சு போவோம் சில பேர்ட்டலாம் அண்ணா அண்ணா லிஃப்ட்டு கொடுங்கண்ண நீங்கள் எப்படியாச்சும் கொண்டு போங்கண்ணனு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னால் சில பேர் ஏற்றுவாங்க சில பேர் போடா நீ நடந்து வா உனக்கென்ன வயசாகுது அப்படிங்குவாங்க இது மாதிரிலாம் இருந்தது நடந்து போவேன் காலேஜுக்கு போணுன்னால் ஒரு நாளெலாம் பத்து பத்தரைக்கு கூட காலேஜ் உள்ளே போயிருக்கேன் காலேஜில் போனோடன்னே ஃபஸ்ட்டு ப்ரின்ஸ்பலை பாருங்குவாங்க ப்ரின்ஸ்பலை பார்த்துட்டு அடுத்தது இங்கே வந்து நேராக ஹச்ஓடி பாருங்குவாங்க ஹச்ஓடியை பார்த்ததுக்கப்றோம் அவங்க வந்து கிளாஸ் டீச்சரை பார் கிளாஸ் டீச்சரும் பார்த்ததுக்கப்றோம் பார்த்திங்கன்னா உள்ளே விடுவாங்க உள்ளே வரத்துக்கு மத்தியானம் ஆகிடும் மத்தியானம் ஆனோடன்னே வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி அவர் நடக்கும் அவர் நடந்து திரும்பி வீட்டுக்கு வரத்துக்கு வீட்டுக்கு வர ஏழு ஏழ்ரை ஆகும் வந்து திரும்பி அவங்க கொடுத்த ஒர்க்கெலாம் திரும்பி படிக்கணும் படிக்கறதுக்கு மணி பத்தாகிடும் படுத்துவிட்டு திரும்பி பத்து மணிக்கு படுத்தோன்னால் திரும்பி காலையில் ஆறு மணிக்கெலாம் ஏந்ச்சு குளிச்சு கிளிச்சுட்டு திரும்பி சட்டையை போடுறதுக்குள்ள மணி இதே மாதிரிதான் ஆகிட்ருந்துது திரும்பி எங்கள் அப்பாகிட்ட சொன்னேன் ஒரு நாள் என் பிறந்த நாளும் வந்துது என் பிறந்த நாள் வந்தப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னால் தூங்கி ஏந்ருச்சோன்ன எழுந்திரிப்பா எழுந்திரிப்பான்னாங்க நான் என்ன பண்ணிணேன் அப்பா நான் இன்றைக்கி காலேஜ் போகலை இல்லை இன்றைக்கி போய்தான் ஆகணும் பிறந்த நாள் காசு வேணாலும் தரேன் நீ யார்கிட்ட வேணாலும் செலவு பண்ணிக்கோ இன்றைக்கி போய்விட்டு தான் வரணும்ப்பானாங்க சரிப்பானு நான் பொறுமையாக வெளியில ஏந்ச்சு போய் பல் விளக்கலானு போகிறேன் வண்டி நிற்கிது அப்பா என்னப்பா புது வண்டி வாங்கிருக்கியான்னு கேட்டால் ஆமாப்பா உனக்கு தான்ப்பா பிறந்தநாளுக்காக வாங்கியிருக்கேன் அப்படினாங்க சரிப்பா பூஜைலாம் போட்டாச்சானு கேட்டதுக்கு பூஜைலாம் இன்றைக்கி போட்டுவிட்டேன் காலேஜிக்கு எடுத்துகிட்டு போப்பா நீ எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வாப்பானதுக்கு இது மாரி எடுத்துகிட்டு உள்ளே போனேன் காலேஜி என் ஃபிரெண்டுலாம் நீயா நீயா வண்டி வாங்கினனு கேட்டாங்க நான் ஆமாண்டா வண்டிதான்டா வாங்கியிருக்கேன் பாருங்க டா எல்லாம் புது வண்டிதான்டான்னேன் எல்லோருக்கும் காமிச்சேன் காமிச்சு எடுத்துகிட்டு வந் எடுத்துட்டு வந்தோடன்னே திரும்பி அங்கே எடுத்துகிட்டு வர வழிலையே போலீஸ் பிடிச்சாங்க என்ன வண்டி திருட்டு வண்டியா எங்கே நான் அதெலாம் இல்லை நான் என்னோடய வண்டிதான் புக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் காமிச்சதுக்கப்றோம் சரி போ அப்படினு விட்டுட்டாங்க மறுநாள் திரும்பி எடுத்துகிட்டு போகும்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஹெல்மெட் இல்லாமல் ஹெல்மெட் இல்லாமல் போனதுக்கு ஆயர ரூவா ஃபைன் போட்டாங்க ஆயர ரூவா ஃபைனு திரும்பி வந்து ஆயர ருபா ஃபைனுக்கப்புறோம் வந்து ஆயர ரூவா ஃபைனை கட்டிவிட்டு திரும்பி வெளியில் வந்தேன் திரும்பி பக்கத்தில் வந்து ஏன் அதுக்குள்ளே வந்து ஹெல்மெட் போடலைன்னு பக்கத்தில் ரெண்டு கிலோ மீட்ரில் பிடிச்சாங்க இதே மாதிரி சொன்னேன் இல்லை சார் நான் இப்போதான் கட்டிவிட்டு வந்தேன் அப்படினதுக்கு காலேஜில் போய்விட்டேன் காலேஜ்லேந்து வெள்ல வரதுக்குள்ளே எங்கள் அப்பாகிட்ட ஃபோன் அடிச்சு அமௌண்ட் போட்டு விடுப்பா ஹெல்மெட் வாங்கினாதான் திரும்பி வீட்டுக்கு வர முடியும் வீட்டுக்கு வரதுன்னால் ரொம்ப கஷ்டம் அப்படி இல்லைனா ஆயர ஆயர ரூவா பணத்தை கட்டணும் அப்படின்னதுக்கு எங்கள் அப்பா ஒரு மூணாயர ரூவா பணத்தை போட்டுவிட்டாங்க பணம் போட்டோடன்னே ஒரு ஹெல்மெட்டு ஷோரூம் போயிவிட்டு ஹெல்மெட்டு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ரேட் அதிகம்னால் அஞ்சு ரூவான்னாங்க அண்ணா கம்மியானதில் ரெண்டு ஒன்னு கொடுங்கண்ணனதுக்கு சரி அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க காலேஜ் படிக்கிறியாப்பானு கேட்டாங்க ஆமாண்ணான்னேன் சரி இந்தாப்பா உனக்கு எடுத்துக்கப்பானு எடுத்து கொடுத்தோன்னே சரிண்ண வாங்கிட்டு அதுக்கப்புறம் க வீட்டுக்கு வந்துட்டேன் அவ்வளோ